எங்கள் ஊரில் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா நோய்க்கேற்ற பிரச்சினைகளும் தீர்க்கிற மாதிரி மருந்திருக்காது ஏதோ ஒரு சில அதாவது ஜோரோங்றது மாதிரி ஒன்று இருந்தால் மட்டும் தான் அதுக்கேற்ற மருந்தை வந்து அங்கே தருவாங்க மற்றப்படி வேறு எதுக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் எஃபைக்டான நோய் வந்து இருந்துச்சுன்னால் அதுக்கு வந்து நாம் வந்து இங்கே ஊர் பக்கத்தில் ஆரணி இருக்குது அந்த ஆரணில போய்விட்டு தான் பார்க்கணும் இன்னும் கை கால் எதனால் உடஞ்சி பிரச்சின எதனால் இருந்துச்சுன்னால் அதுக்கேற்ற பிரச்சின வந்து இன்னும் தூரம் இன்னும் முப்பது கிலோமீட்டர் அதுக்கு மேலே போய்விட்டு தான் பார்க்கணும் இந்த பிரச்சினைகளுக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்கணுன்னால் இன்னும் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் போனால்தான் பார்க்கமுடியும் அதனால் அவ்வளோ தூரம் போகிறத்துக்குள்ளே எதனால் ப்ராப்ளம் வந்துடும் அதனால வந்து இதுக்கேற்ற பிரச்சினைய சரி பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் ஊர்லேயே அமைத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாேருக்கும் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின் சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆ நல்ல ஹாஸ்பிட்டலை வந்து அமைத்து கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அமைத்துக் கொடுத்தா